நீங்கள் இதுவரை சென்றதுலேயே மிக அழகான இயற்கை காட்சி கொண்ட நடைப்பயணம் எதுன்னு கேட்டுருக்கிங்க அதில் எனக்கு வந்து காலேஜ் போகும் போது நிறையா டைம் நாங்கள் தோட்டத்து வழியாக தான் போவோம் தோட்டத்து வழியாக போகும் போது நிறையா செடி கொடிகள்லாம் இருக்கும் அதில் தோட்டத்தில் வந்து நிறையா பறவைகள்லாம் மரத்து மேலே உக்காந்துகிட்டு கீச்சு கீச்சுனு கத்திகிட்டு இருக்கும் நல்லா இருக்கும் அதெல்லாம் அதை நாங்கள் நின்று ரசித்து பார்த்துட்டு தான் போவோம் அப்புறம் மயில் மயிலெல்லாம் றெக்கை விரித்து ஆடும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போய்ருக்கோம் அப்புறம் சூரிய உதயம் பற்றி கேட்டுருக்கீங்க ஒரு நாள் காலேஜில் மழை இருக்கும் போது நல்லா மழை பேய்ஞ்சிச்சு அதுக்கு அப்புறம் ஒரு சாயந்திரமா அஞ்சு மணிக்கு மேலே வானமெல்லாம் ரெட் கலரில் சிவப்பு கலரில் ஆகி சூரியன் ரெட் கலரில் தெரிஞ்சுச்சு அது மாதிரி அது மாதிரிலாம் தெரியும் போது நாங்கெல்லாம் போட்டோ எடுத்து நாங்கள் அதெல்லாம் ரசித்து பாத்திருக்கோம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு நான் இயற்கையை ரசித்து பார்த்தது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு நான் ஃபரெண்ட்ஸ் கூட நிறையா பாத்துருக்கேன் ஃபரெண்ட்ஸ் கூட எல்லா இடத்துக்கும் போய் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன்